பெருசாக நான் வந்து பெரிய சிலையெல்லாம் செதுக்குனது கிடையாது பட் எனக்கு இருந்தாலும் இந்த சிலையெல்லாம் செதுக்குணும்னு ஒரு ஆசை தான் எனக்கு வந்து ஒரு சிலை உருவாக்கும் போது அந்த சிலையனோட அப்போது அளவு அதெல்லாம் மெஷர் பண்ணி எனக்கு பண்ண தெரியாது ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு நான் சிறு வயசில் வந்து எனக்கு பசங்களோட சேர்ந்து விளையாடும் போது அந்த களிமண்ல பொம்மை செஞ்சு அதெல்லாம் கண் வச்சி பொம்மையெல்லாம் அதெலாம் அதை ஒரு சின்ன வயசில் விளையாண்டு வந்ததெல்லாம் இருக்குது பட் எனக்கு இப்போ வந்து எனக்கு என்னென்னா இந்த பெரிய சிலையெல்லாம் செய்யும் போது அதுக்கு உண்டான கண் வாய் மூக்கெல்லாம் எப்படி பொது பொத்து பொருத்துகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு கேள்வி இருந்துச்சு அதெலாம் நான் கற்றுக்கிட்டு நானும் ஒரு பெரிய சில செதுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை ஆனால் பார்த்துக்கிட்டீங்கனா இப்போ வந்து இந்த சிலையெல்லாம் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் எனக்கு அந்த போதுமான அந்த தேவையான அந்த மண மண மணல் அதெல்லாம் இப்போ எங்கே கிடைக்குன்னு தெரியலை இன்னோன்னு அந்த சிலையெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த சிலைய வந்து உருவாக்கும் போது எனக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் வந்து எங்கேயுமே கிடைக்காது அந்த சிலைய உருவாக்கும் போது தான் வரும் பார்த்துட்டீங்கன்னா அந்த சிலையில வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு பெரிய பொம்மை சில செய்யணும்னால் அந்த பொம்மையை செஞ்சு அதுக்கு கால் செஞ்சு அது கையெல்லாம் செஞ்சு ஒட்ட வச்சி அதை பத்தரமாக காயிற வரைக்கும் க வச்சி எல்லாம் கண்ணை வச்சி அதெல்லாம் நிறைய வேலைகளிருக்கிறது அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பொம்மையோட அந்த ஒரு முழு உருவமே ஒரு நமக்கு தென்படும் அந்த தென்படும் போது அந்த பொம்மையை நம்ம பார்க்கும் போது பார்த்துட்டீங்கன்னா அதுக் ஒர் ரொம்ப ஒரு நம்மளா செஞ்சோம் அப்படின்னு ஒரு பொம்மையோட அந்த ஃபீல் வரும் நமக்கு பார்த்துட்டீங்கனா இவன் ஒரு பொம்மை ஒரு பொம்மை செய்கிறோன்னு வச்சிக்குங்களேன் இந்த பொம்மையை செஞ்சிட்டு நம்ம இப்போ ஒரு கண்ணை வந்து ஓ சின்ன ஒர் இன்ச்சு மாற்றி அடிச்ட்டம்ச்சுனாக்கூட அதோட பொம்மையோட நமக்கு அந்த அழகே நமக்கு போயிடும் ஏன்னு பார்த்துட்டீங்கனா அதை ஓட அது கரெக்டாக ஃபிட் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுவாங்கள் நமக்கு வந்து நம்ம நம்ம வச்சா போதும்ன சொல்லி நம்ம வச்சம்னா நமக்கு கண் வேற பக்கம் போயிடும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால தான் நமக்கு பொம்மை செய்யும் போது நம்ம ஒரு அரஞ் அரனம் வெயிட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு ப்ராஸஸ்லாம் பண்ணி அதுக்கு உண்டானதுலாம் க்ளே பண்ணி அதெலாம் பண்ணி இதெலாம் வச்சி தான் அப்புறம் நம்ம பொம்மையெல்லாம் செய்ய முடியும் சிலைய சிறு சு சிற்பம் வந்து நமக்கு எனக்கு வந்து ஊக்கவிக்கமா இருக்கிறது வந்து எனக்கு எங்கள் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் ஒரு வயசானவர் அவர் வந்து பொம்மையெல்லாம் செய்வார் தச்சாணியை வச்சி அவர் வந்து கருங்கல்லையே ஒரு பொம்மையெல்லாம் செய்வார் நான் பார்த்துட்டு சிறு வயசில் நாங்கள் விளையாட போகும் போது அந்த பொம்மையெல்லாம் பார்ப்போம் நாங்கள் அதில் இருந்து ஒரு இன்ட்ரஸ்ட் ஆகி எனக்கு வந்து இந்த பொம்மையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி செய்யணும் அப்படின்லாம் அவர்கிட்ட கேட்பேன் அவர் வந்து சின்ன வயசில் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு இப்பிடில்லாம் பண்ணலாம் இப்படில்லாம் செஞ்சோம்னால் பொம்மை நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இருக்கார் ஏன்னா அந்த பொம்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னு தெரியலை பொம்மை பொம்மையை பொருத்த அளவுக்கு இந்த பொம்மையெல்லாம் வந்து ஒரு வெறும் பொம்மை மட்டும் கிடையாது அது வந்து ஒரு உருவம் உருவத்தை வந்து நமக்கு உண்டான எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக பண்ணால் தான் இந்த பொம்மையோட உருவம் வந்து நமக்கு முழுசா ஒரு இது தென்படும் அது தான் அவ்வளோ தான் பொம்மை வந்து அதுக்கு தான் தென்படுது